வணக்கம் சார் சொல்லுங்க சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் பெஸ்ட்டு கேப்லேருந்து பேசுகிறேன் சார் சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு எங்கே வரணும் சார் ஹலோ கிருஷ்ணகிரி பழையப் பேட்டங்களா இட்ஸ் ஓகே எம் எவ்வளோ தூரம் சார் போகணும் பிக்கப் ட்ராப்பா ஏசியா நாண் ஏசியா ஓகே ஓகே சார் ஓகே ஒரு டென் மினிட்ஸ் சார் அரேஞ் பண்ணிடுறோம் நீங்கள் எப்படி நாண் ஏசியா ஏசியா சார் ஏசிங்களா ஏசிக்குனா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் சார் அதுவும் ஹண்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ரட் வரும் அதுக்கு மேலே போகிற ஒவ்வொரு கிலோமீட்டர்ஸ்க்கும் லெவன் ருப்பீஸ் வரும் சார் ஓகே சார் உங்களுக்கு பேக்கேஜ் இருக்கும் சார் ஒன் அவர் டூ அவர்ஸ் பேக்கேஜு ஒன் அவருக்கு ஃபோர் ஹண்ரட் ருப்பீஸு சிட்டிக்குள்ளன்னா அவுட்ருன்னா அது கிலோமீட்ரு ப்ரைஸ் வரும் சார் சார் நீங்கள் எவ்வளோ டைமுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் அனுப்புனீங்கன்னா டென் மினிட்ஸில் வந்துருவாங்க சார் பசங்க

ஓகே ஓகே சார் நீங்கள் இதே நம்பருக்கு கூப்பிடுங்க நான் ஆஃபீஸில் சைன் ஒன்று போட்டு உங்களுக்கு வந்தர்றேன் சார்